நாங்கள் வீட்டில் செய்கிற வெவ்வேறு பானங்கள் அப்படினா லெமன் ஜூஸ் செய்வோம் அதுக்கு அப்பறம் ஆரஞ்ச் ஜூஸ் போடுவோம் வெயில் அதிகமாக நேர வெயில் அதிகமாக இருக்கற அப்போது தான் நாங்கள் வந்து நிறைய பானங்கள் வந்து குடிப்போம் அப்போ வந்து என்னது மாதுளம் பழம் ஜூஸு ஆப்பிள் ஜூஸு லெமன் ஜூஸு ரோஸ் மில்க்கு போடுவோம் ரோஸ் மில்க்கு ரொம்ப பிடிக்கும் ரோஸ் மில்க்கு விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் ரோஸ் மில்க் செய்வோம் பாதாம் மில்க்கு செய்வோம் பாதாம் மில்க்கும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்பறம் என்னன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு உடம்பு சரி இல்லைனால் அவங்க வந்து ஆப்பிள் ஜூஸ் தான் அதிகமாக கேட்பாங்க அவங்களுக்காக ஆப்பிள் ஜூஸு போட்டு கொடுப்போம் அதுக்கு அப்பறம் சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வரும் போது அவங்களுக்கு ஏதாவது குளிர்பானம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு முதலில் இருந்தே வீட்டில் நாங்கள் தயார் செஞ்சு வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது அவங்க வரு வந்தாங்கன்னால் எடுத்து அது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் தான் அதிகமாக சாப்பிடுவோம் அதுக்கு அப்பறம் ரூஅப்சா வாங்கி வச்சுப்போம் அது வந்து தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்து ரூஅப்சா போட்டு சில்லுனு குடிச்சா நல்லா இருக்கும் வெயிலுக்கு இதமாக இருக்கும் அந்த மாதிரி ரூஅப்சா குடிப்போம் வேறு என்னன்னால் கஸ்ட்டடு கஸ்ட்டடு செய்வோம் நாங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வரும் போது ஜூஸை போட்டு அதில் பாதாம் முந்து சப்சா சீட்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா குடிச்சா நல்லா இருக்கும் ரோஸ் மில்க்கில் அந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சொந்தக்காரங்க வந்தால் கொடுப்போம் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க